பெண்கள் மட்டுமே சமைக்கிறதுன்றது வந்து அந்த காலத்தில் அது சாத்தியமாக இருந்துச்சு இப்போ வேகமாக ஓடுகிற இந்த நவீன காலத்தில் வந்து பெண்கள் மட்டுமே சமைக்கிறதுன்றது சாத்தியம் ரொம்ப கம்மியாகதான் இருக்கு ஏன்னா ஆண்களும் வந்து கூட சேர்ந்து ஒரு சம சமையல் வேலைகளை செஞ்சால் தான் இப்போ அவங்க காய்கறி நறுக்குனாங்கன்னா இவங்க பாத்திரம் கழுவுறது அவங்க ச அவங்க சோறு ஆக்குறாங்கன்னா நம்ம குளம்பு வச்சு தரது இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஒற்றுமையாக ஆண் பெண் சமம் அப்படினு நினச்சு செய்றாங்குன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன் என்னோட வீட்டில் வந்து நான் மனைவிக்கு நான் வந்து எல்லாம் வேலைகளுமே செய்து கூட துணைபுரிவேன் துணி துவைக்கிறதாருந்தாலும் அவங்க துணி துவைப்பாங்க நான் காயப்போடுவேன் அவங்க வந்து சோறு ஆக்குவாங்க நான் காய்கறி வெட்டிக் கொடுப்பேன் அவங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ இந்த அதுக்கு அவங்க சமைச்சு அவங்க சமைக்கிறன்னாங்கன்னா நான் குழந்தைகள பாத்துக்குவேன் இல்லை அவங்க குழந்தைகள பார்த்துக்கிட்டங்கனா நானே சமைப்பேன் அதனால வந்து இப் சமைக்கிறது வந்து பெண்கள் மட்டுமே செய்கிற வேலையின்னா நம்ம வந்து நினைக்க முடியாது ஒரு காலத்தில் வந்து அவங்க வீட்டுலையே இருந்தாங்க நம்ம ஆண்கள் வேலைக்கு போயிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால அவங்க அந்த வேலைகளை அந்த காலக்கட்டத்துகளை செஞ்சாங்க அவங்களுக்கு பெருசாக வேறு வேலைக்கு போகறது அந்த மாதிரி அதெலாம் எதுவுமே நடைமுறையில் இல்லை அதனால அவங்க காட்டு வேலைக்கு போயிவிட்டு வந்து சமைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆண்கள் வந்து வெளியில வேலைக்கு போயிவிட்டு வரதுனால பெண்கள் மட்டும் தான் சமைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து பெண்கள் மட்டுமே சமைக்கிறது வந்து பெண்கள் மட்டுமே செய்கிற வேலைன்னு கண்டிப்பாக நாங்கள் வந்து நினைக்கல ஏன்னா அவங்களுக்கும் கடினமான அவங்களும் இப்போ எல்லாம் வேலைக்கு போக ஆரமிச்சிவிட்டாங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சிக்க ஆரமிச்சிவிட்டாங்க ஆண்களுக்கு இணையாக வந்து அவங்களும் எல்லாம் துறையலுமே பயணிக்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது சமைக்கிறது வந்து பெண்கள் மட்டுமே செய்ற வேலையுன்னு நம்ம நினைக்கல இருந்தாலும் கூட பெண்கள் சமைக்கும் ருசி அளவுக்கு ஆண்கள் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப சந்தேகத்தை எழுப்புது அதனால வந்து அதை பெண்கள் சமைக்கிற வேலையும் செய்யாமல் அவங்களுக்கு எல்லாம் வகைலையும் நம்ம உதவி செஞ்சோம்ன்னா அதே அன்பையும் சுமையும் அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க எங்கள் குடும்பத்தில் பொருத்த வரைக்கும் நான் ஆண்கள் வந்து கண்டிப்பாக வந்து சமைப்பாங்க ச அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சமைக்கிறது மட்டுல்ல பெண்களுக்கு எல்லாம் வேலைகளுமே வந்து உதவியாக இருப்போம் பெரும்பாலும் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் நினைக்கிறது இல்லை இந்த நாட்களில் நிறைய இடத்துல ஆண்கள் தான் நிறைய சமைக்கிறதாக கேள்வி படுகிறேன் அந்த அளவுக்கு பெண்கள் ச சமைக்கிறது வந்து பெண்கள் செய்ற வேலைகள் மட்டுமே நம்ம வந்து நினைக்கல எங்கள் வீட்டுலையும் ஆண்கள் எல்லாமே வந்து சமைப்பாங்க பெண்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ சமையல் அப்படிங்குறது வந்து பெண்கள் செய்ய மட்டுமே வேலை கிடையாது இது ஒரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு கூட்டு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி அவங்களுக்கு இது அனைத்து வேலைகளையும் நம்மளும் செய்யணும் செய்வாங்க கண்டிப்பாக செஞ்சிவிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து நிச்சயமாக பெண்கள் சமைப்பது என்பது பெண்கள் மட்டுமே செய்கிற வேலை இல்லை